ஹலோ அண்ணா நாங்கள் மக்கிரிபாளையத்தில் இருந்து அருண்குமார் பேசுகிறேண்ணா ஆ மக்கிரிபாளையத்தில் இருந்துங்கண்ணா ஆ விஷ்ணு ஹோட்டல்தாண்ணா அண்ணா இல்லைண்ணா இதுமாதிரி இங்கே மழையெல்லாம் ரொ அதிகமாக ரொம்ப மழையாக இருக்குது இங்கே வெளியில வரமுடியல கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஆர்ட்ரு பண்ணி வரணும் கொண்டு வந்துருவீங்களாண்ணா ஆ ஆமாண்ணா மக்கிரிபாளையத்திலண்ணா ஆ சரிண்ணா ஆ அண்ணா என்னென்ன நான் சொல்லட்டுமாண்ணா அண்ணா ரெண்டு ரைஸ்ண்ணால் ஆ ஒரு நாலு புரோட்டா எல்லாம் வெஜ் வெஜ் குழம்பே கொண்டு வந்திருங்கண்ணா

ஆ சரிண்ணா ஒரு பிரியாணி ஒன்று பார்சல்ண்ணா ஆ இதெல்லாம் ஆ எவ்வளோ நேரண்ணா ஆகும் கொண்டு வர்றதுக்கு ஆ சரிங்கண்ணா ஆ ஒரு ஒரு மணிநேரத்தில் கொண்டு வந்துருவீங்களா சரி நான் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ சரிண்ணா மூணு பார் நூற்றி ஒன்று மக்கிரிப்பாளையம் சௌதாபுரம் போஸ்ட்டு ஆ ஆமாண்ணா ஆ சௌதாபுரம் ம் மூணு பார் பார் நூற்றி ஒன்று டோர் நம்பர் ஆ சரி ஓகேண்ணா சரி